இப்போ சொல்லப்போனால் வேலைக்கு வெளியே அப்படீன்னு பார்த்தா இப்போ நம்ம வேலை செஞ்சிட்டிருக்கோன்னா அங்கே நம்ம நம்ம ஹார்ட் வொர்க் பண்ணி ஒரு அவங்க சொல்கிற டாஸ்க்கை வந்து நம்ம இப்போ முடிக்கிறோன்னால் அதுக்காக நமக்கு போனஸோ இன்டென்சிவ் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம எங்கேயாச்சும் வெளில போகலாம் இல்லையா நம்ம வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம் எங்கேயாச்சும் போகலாம் ஃப்ரெண்ஸோடு போகலாம் சாப்பிட போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் அதுபோல் அதுக்காக அவங்க வந்து ஒரு டூரிங் அரேஞ் பண்ணுவாங்க அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம் இல்லைனா ஃப்ரெண்ஸோடு சுற்றலாம் பைக்கில் போகலாம் அதை மாதிரி பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு என்ஜாய்மென்ட் கிடைக்கும் பொழுதுபோக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஆர்வம் என்னான்னால் நம்ம வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்போ நமக்கு நம்மளோடய நம்மளோடய ஒர்க்கு மேலே ஆர்வம் இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் பெருசாக பெரிய இடத்துக்கு போக முடியும் அதனால் நம்ம எந்த ஒர்க்கு வச்சிருக்கோமோ பிடிக்குதோ பிடிக்கல அப்படிலாம் இல்லை அந்த வொர்க்கில் வந்து நம்மளோடய ஆர்வத்தை நம்ம அதிகப்படுத்தி அந்த ஒர்க்கை செய்யறப்போ நம்மளால் அதிகப்படியான வேலைகளை செய்ய முடியும் அதனால் கம்பெனிக்கு ஒரு அவங்களோட கோலை அச்சிவ் பண்ணுறதுக்கும் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் இன்டென்சிவ் போனஸ் கிடைச்சா மாதிரியும் இருக்கும் நம்மளோடய வேலையை நம்ம சீக்கிரமா முடிக்கலாம் நமக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய நல் நல்லது நடக்குறதுனால் நம்ம அதை வந்து ஆர்வம் காட்டி செய்யலாம் பொழுதுபோக்குங்குறதுன்னால் நம்ம வெளியில் போகிறது அந்த டூரிங் செய்கிறது இதெல்லாம் தான் நம்மளோடய பொழுதுபோக்கு இதை நம்ம கரெக்டாக செஞ்சாலே போதும்